அண்ணா நேற்று நடைபெற்ற எங்கள் வீட்டு இல்ல விழாவிற்கு உங்களது உணவகத்திலிருந்து ஆர்டர் செய்துள்ள உணவு உணவு அனைத்தும் எங்களுக்கு நிறைவாக இருந்தது அதிலும் நீங்கள் செய்திருந்த காலை உணவு காலை உணவின் போது வைத்த ஸ்வீட் மிகவும் அருமையாக இருந்தது காரைக்குடிக்கு செட்டிநாடு ஸ்பெஷலாக இருக்கக்கூடிய வெள்ளை பணியாரமும் அருமையாக இருந்தது வந்தவர்கள் அனைவரும் எங்கே இந்த உணவு ஆர்டர் செய்தீர்கள் என்று கேட்டார்கள் அது எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருந்தது அதே தருணத்தில் காலையில் எங்களுக்கு இல்லத்திற்கு வந்த அனைவரும் இதே ஃபீட்பேக்கை தங்களுக்கு வழங்கினார்கள் மதியம் உணவும் அருமையாக இருந்தது அதில் வெஜ் கட்லட் ரொம்ப பிடித்த விதமாக இருந்தது என அனைவரும் கூறினார்கள் அதுபோக இந்த விழாவிற்கு வந்த அனைவரும் உங்கள் உணவகத்தை பற்றிதான் பேசிக்கொண்டிருந்தார்கள் சற்று காரம் கொஞ்சம் அதிகமாக இருந்தது காரக்குழம்பில் அது மட்டும் கொஞ்சம் குறைவாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நன்றாக இருந்திருக்கும் நீங்கள் குடுத்த உணவு அனைத்தும் எங்களது இல்லத்திற்கு வந்த நூற்றி ஐம்பது பேருக்கும் சரியான அளவாக இருந்தது இனி வரக்கூடிய காலங்களிலும் உங்களது உணவகத்திலே எங்களது இல்லங்களில் நடைபெறும் அனைத்து தேவைகளுக்கும் உணவை ஆர்டர் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் எங்கள் மனதில் எழுந்திருக்கிறது குறையாக ஒன்றும் கூறவில்லை சற்று காரம் மட்டும் குறைவாக இருந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும் என்பது எங்களுடைய கருத்து அதிலும் உங்களுடைய சேவை எங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தது நீங்கள் சேவை செய்யும் சப்ளையர்ஸ் அனைவரும் அருமையாக யாருக்கு என்ன வேண்டும் என்று கேட்டு அனைவருக்கும் இலையில் என்ன இல்லையோ அதை உடனடியாக அவர்களுக்கு கொண்டு சேர்த்தார்கள் அது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது உங்களோட டெலிவரி டைம் கரெக்ட்டான நேரம் நாங்கள் ஏழு மணிக்கு காலையில் சொல்லியிருந்தோம் நீங்கள் ஆறு நாப்பதைந்து மணி அளவிற்கே எங்களது இல்லத்திற்கு வந்து விட்டீர்கள் மாலை பன்னண்டு மணி சொல்லிருந்தோம் மதியம் உணவிற்கு சரியாக பதினொன்று நாற்பத்தைந்திற்கே வந்துவிட்டீர்கள் அதனால் எங்களுக்கு மிக்கற்ற மகிழ்ச்சியாக இருக்கிறது உங்களது சேவையில் இனி வரக்கூடிய காலங்களிலும் உங்களது எங்களோடய தேவைகளுக்கு உங்களுடைய உணவுக்களை ஆர்டர் செய்ய வேண்டும் என்று எங்களது குடும்பத்தார்கள் முடிவு செய்துள்ளனர் இனி வரக்கூடிய அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் உங்களை அழைக்கிறோம் நன்றி